தமிழ்நாட்டில் கொண்டாடறப்படுற முக்கியமான கலாச்சாரம்னால் பொங்கல் பொங்கல் அப்போ ந எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய ஒரே ஒரே சே விஷேஷன்னா பொங்கல் தான் நிறைய விஷேஷங்கள் இருக்குது அதில் மெயினாக பார்த்தா பொங்கல் செலப்ரேஷன் தான் இதில் பொங்கல் டைம்ல பொங்கல் வந்து போகி பொங்கல் மாட்டு பொங்கல் சூரியன் பொங்கல்னு நிறைய வகைகள்ருக்கு அது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்னா ரொம்ப நல்லாவே அந்த பொங்கல் நல்லாவே வரும் நல்லாவே செலப்ரேட் பண்ணுவோம் நல்லாவே செலப்ரேட் பண்ணுறப்ப அந்த நாட்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வைக்கணும் விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வச்சா நல்லா விளையாடுவோம் எந்தெந்த மாதிரி இப்போது விளையாட்டு போட்டிகள் எந்தெந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் வைக்கணும்னா எப்படி வைப்பாங்கன்னா இந்த வழுக்கு மரம் ஏறுதல் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க வழுக்கு மரம் ஏறுகிறது வழுக்கு மரம் ஏறி அதில் வந்து ஒவ்வொருத்தராக ஏறுகிறப்ப அது இதெலாம் சுற்றி பார்க்கறப்போ ரொம்பவே எப்படின்னா அவங்க ஏறுகிறது அவங்க தான் ஏறுவாங்க ஆனால் நம்மளுக்கு ரொம்ப அதை பார்க்கணும் அப்படின்ற இப்படிய எப்படியாவது ஏறிற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் அதுக்கப்புறோம் வழுக்கு மரம் ஏறுவாங்க அதுக்கப்புறோம் நிறைய அந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுலாம் பார்த்திங்னா ஒவ்வொரு ஊர் ஊர் சைட்லியுமே ஜல்லிக்கட்டு பொங்கல் டைம்ல ஜல்லிக்கட்டு கருநாள் அன்னைக்கி ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப எல்லா இளைஞர்களும் ரொம்ப ஆர்வத்தோட ஜல்லிக்கட்டை வந்து விரும்பி பார்ப்பாங்க அப்படி விரும்பி பார்க்குறப்ப அது தான் நம்ம தமிழ்நாட்டோடைய பண்பு ஜல்லிக்கட்டு எல்லாரு இளைஞர்களும் அவங்களுடைய தைரியத்தையும் வீரத்தையும் அந்த இடத்துல காட்டுவாங்க அது ஒரு முக்கியமான விளையாட்டுன்னு சொல்லலாம் பொங்கலுக்கு அதே மாதிரி அந்த ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி அந்த ஜல்லிக்கட்டை வாங்கிருக்கன்னு தெரியும் அந்த ஒரு விஷேஷம் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷேஷன்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறோம் வேற என்னனா இந்த கிராமம் சைடுலாம் பார்த்தம்னா நிறைய அந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் வைப்பாங்க அதில் வந்து ஒரு பொங்கல்னாவே செலப்ரேட் பண்ணுவாங்க இது மற்ற இப்போ எப்படி சொல்றதுனா இதில் இது எப்படி மாறுபடுகிறது மற்ற சமூகங்கள் இடையே மாறுபடுகிறதுனா அவங்க இப்போ எப்படின்னா இப்போ இது எப்படி நம்மளுக்கு இந்த பொங்கல் செலப்ரேஷனோ அதே மேரி அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க இப்போ ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்களுக்குலாம் பார்த்தோனா கிறிஸ்டினுக்குலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டினுக்குலாம் பார்த்தோனா கிறிஸ்துமஸ் வரும் ரம்ஜா இதே மாதிரி முஸ்லீம்ஸ்கெலாம் பார்த்தம்னா ரம்ஜான் பக்ரித் பண்டிகை இந்த மாதிரி வரும் அவங்கவுங்கள்து அவங்கவுங்க சா அவங்கவுங்க சமூகத்துலேயும் அவங்கவுங்களும் ஒவ்வொரு விளையாட்டு வச்சி அவங்க விளையாடுவாங்க இதெல்லாம் ரொம்பவே அவங்க இதெலாம் ரொம்பவே எதிர்பார்க் அந்த ஒரு ஃபங்க்ஷன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வைக்கறது ரொம்பவே எதிர்பார்க்க கூடியது அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதாவது அப்பவே வந்து ஒவ்வொரு ஊர்லேயோ இ வயசானவுங்கள அதுவும் கிராமம் சைட்லாம் பார்த்திங்கன்னா வயசானவுங்க அதுக்கப்புறோம் அந்த வயசானவுங்க அதுக்கு இந்த இளைஞர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க இந்த கயிறு பிடித்து இழு இழுக்கிற அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வைப்பாங்க அதுக்கப்பறம் பார்த்தா நம்ம அந்த சாமி அதாவது கோவிலுக்கு போய்ட்டு பக்தியாக சாமி கும்புடணும் பொங்கல் டைம்ல நிறைய கோவிலுக்கு போவாங்க ஃபேம்லியோட குலதெய்வம் கோவிலுக்குலாம் போவாங்க தமிழர்களுடைய கொண்டாடப்படும் முக்கியமான கலாச்சார பண்புன்னா அது பொங்கல்